ஹலோ பிரின்ஸ்பல் சாரா சார் சார் நான் தேர்ட் இயர்லேருந்து ராஜா பேசுகிறேன் சார் என் ஐடி கார்டு மிஸ் பண்ணிவிட்டேன் நேற்று பி டி பீரியட் அப்போ கேம் விளாடையில் கிரௌண்டில் தொலைச்சுட்டேன் சார் போய்ட்டு பி டி சார்ட்ட சொன்னே அவர் இங்கே இல்லைப்பா அப்படின்ட்டாரு நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார் சார் அதுக்கு தான் சார் என்ன ப்ரொஸீஜருன்றதுக்காக உங்களுக்கு கால் பண்ணேன் சார் ஐடி கார்டு வாங்க ஆமாம் சார் ஆமாம் இல்லை சார் பேகில் தான் சார் வெச்சிருந்தேன் வைக்கிறேன் யாரோ எடுத்துவிட்டாங்க யார் எடுத்தாங்கனு தெரில கி கிரௌண்டில் வெச்சிட்டு விளாண்டுன்னு இருந்தேன் சார் யாரோ எடுத்துவிட்டாங்க ம் ஓகே சார் ஆ ஓகே சார்

ஓகே சார் ஓகே சார் சார் எனக்கு இப்போ சார் எனக்கு எனக்கு நாளைக்கே வேணும் சார் பேங்க்கில் லோனுக்கு கேக்கிறாங்க கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக கேக்கிறாங்க அதனால தான் சார் உங்ககிட்டே கால் பண்ணி கேக்கிறேன் சார் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ண முடியுமா ஆஃபீஸில் மோகன் சார்ட்ட சொல்லி ஐடி கார்டு ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி சீக்கிரமா கொஞ்சம் இருக்குது சார் நான் போய்ட்டு என்னென்னா கடைக்கு போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துர்றேன் சார் ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு எடுத்துட்டு வந்துர்றேன் ம்

ம் ஓ ஓகே சார் ஓகே சார் காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி நீங்கள் சீல் வெச்சு கொடுங்க நான் ஐடி கார்டை கூட நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன் சார் அது அ லோனுக்கு கேக்கிறாங்க

ம் ம் சரிங்க சார் ஐடி கார்டு முடிஞ்சளவுக்கு ஐடி கார்டாகவே கொடுத்துருங்க சார் நாளைக்கு ஐடி கார்ட் இருந்தால் தான் பெட்டராக இருக்கும் அதுக்கு தான் சரிங்க சார் ஓகே சார் ஆ ஓகே சார் நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் ஓகே சார்